ஹலோ ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க வாடகை எவ்வளோ அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா ஓ ஆ வந்து ஆ ஆமாங்க மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் எவ்வளோ வாடகை அட்வான்ஸு அப்படிங்களா சரிங்க மேடம் ஆ அப்புறம் நாங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வரோங்க மேடம் வீட்டில வந்து நான் என் பொண்ணு எங்கள் பையன் மருமகள் ஆ பேரப்பிள்ளைங்க நான் வந்து அதாவது இ இந்தியன் கோப்ரேட்டிவ் கூட்டுறவு சொசைட்டில இருக்கேன் பிளஸ் பிஸ்னஸ் பண்ணுறேங்க மேடம் வந்து காரு சொந்தமாக வச்சிருக்காங்கள் ட்ரைவிங் போவாப்டி மருமகள் ஹவுஸ் வொய்ப்பு தான் எனக்கு வந்து ஆ எனக்கு வந்து சேல்ரி மாதம் டுவண்ட்டி தௌசண்ட் வரும் பையனுக்கு வந்து ஒரு சவாரி கிடைக்கிறத பொறுத்து முப்பதும் கிடைக்கும் ஐம்பதும் கிடைக்கும் இருபதும் கிடைக்கும் ஆ ஆ வரேங்க மேடம் நாளைக்கு வரோம் காலையில் வரோம் ஆ ஓகே ஆ ஆ ஓகே